ஆஹான் நான் வந்து ஒரு கலை பொருள் வந்து என் ஃபிரெண்டுக்கு கொடுத்திருக்கேன் அதாவது சாரீயில் மேட்டு செய்வாங்க பாதத்தில் என்ன சொல்வது மண் காலில் ஒட்டியிருந்தா துடைப்பம்ல மேட்டு அந்த மேட்டு செஞ்சுருக்கேன் என் ஃபிரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஏன்னால் என்னென்றது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறோன்னா அவங்க சந்தோஷமும் படணும் அந்த பொருளை வச்சு அவங்க பயன்படுத்திக்கவும் செய்யணும் சந்தோஷம் மட்டும் படுத்தினா அது பார்க்கம்போது நல்லாயிருக்கும் ஆனால் பயன்படுத்தும் போது நம்மள கொஞ்சம் நினைச்சி பார்ப்பாங்க இது இவங்க பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றதுல அந்த ஒரு நிமிஷம் அவங்க மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் வாழ்த்து அட்டைகள் வந்து பார்த்தீன்னா எனக்கு வந்து நிறைய கிடச்சிருக்கு என் ஃப்ரெண்டுங்க வந்து எனக்கு வந்து பர்த் டே விஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் மேரேஜு ஆன்வர்சரிக்கு வந்து ஃபோட்டோ ஃபிரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பர்த் டேக்கு வந்து நான் என்னுடைய அதாவது பேரண்ட்டு அடாப்ட்டு என்னை வந்து தத்தெடுத்துக்கவங்க வந்து என்னுடைய பிறந்தநாள்க்கு வந்து வருஷா வருஷம் கிரீட்டிங்ஸ் கார்டு வந்து கொடுத்துருவாங்க வாழ்த்து கடிதம் கொடுத்துருவாங்க அதில் வந்து நான் ஸ்மைலிங்காக இருக்கணும் நான் வந்து உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்புறம் வந்து பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கணும் அப்படின்னு ஒருவொரு லைனும் என்னை உற்சாகப்படுத்துகிற மாரி எனக்கு பிடிச்ச மாரியே எழுதியிருப்பாங்க மறக்காமல் எனக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து கொடுத்துருக்காங்க ஆ கலைப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்டு சின்னதாக ஸ்பாஞ்சு பொம்மைங்கள் அப்புறம் வந்து ஒயர் கூடை அந்த ஒயர் கூடைலாம் செய்வாங்க இல்லையா அதலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு இடம் நம்ம வெளியில் போகிறோம் வரோன்னால் இப்போதிக்கி கால கட்டத்தில் இந்த கவரெலாம் யூஸ் பண்ண பிளாஸ்டிக் கவரெலாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் தவிர்த்துவிட்டு நம்ம வீட்டுலேயே இந்த ஒயர் கூடை கூடை பின்னுதல் இருக்கில்ல நம்மளுக்கு பிடிச்ச கலரில் நம்மளே பின்னி நம்ம யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் நம்மளோட ஃபிரெண்டுங்கள் நண்பர்கள் சர்குல்லேயும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பயன் பயன்பாடாகவும் இருக்கும் அதாவது நம்ம அதுதான் நான் முன்னே சொன்ன மாரி நம்ம கொடுக்குற பொருள் அவங்க சந்தோஷமாகவும் இருக்கணும் பயன்பாட்டோடவும் இருக்கணும் பயன்பாட்டோடனால் அந்த ஒயர் கூடைலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கடைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க வேறு இடம் ஒரு இடத்துலேந்து ஒரு இடம் போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த மாரி கலை பொருளெலாம் நம்ம வீட்டில் வீட்டுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்க நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும்